எனக்கு பிடித்த பத்திரிக்கைகள் தினத்தந்தி தினகரன் கதிரவன் செய்தித்தாள்கள் எடுத்துக்கிட்டால்

செய்தித்தாள்கள் எடுத்துக்கிட்டால் சன் டிவி நியூஸ் தமிழ் பாலிமார் சேனல் வலைப்பதிவுகள் எடுத்துக்கிட்டால் யூட்யூப்பில் நிறையா வ செய்திகள் வருது அதையே ஓரளவுக்கு பிடிக்கும் வாட்ஸ்அப் பிடிக்கும் அதில் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அது கொஞ்சம் பாத்திருக்கேன் விரும்பி பார்ப்பேன் ஃபேஸ் புக் பார்ப்பேன் அது ஓரளவுக்கு ஐ செய்வேன் செய்தி